எங்கள் கலாச்சாரத்தில் மாத மாதம் அமாவாசை பௌர்ணமி வருங்க அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் சில கோயில்களுக்குப் போவோம் மற்ற தினங்களையும் வார வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நல்ல நாளில் சில கோயிலுக்கு செல்வோம் அது தொடர்ந்து வார வாரம் நாங்கள் அந்த கலாச்சாரத்தை பார்க்குறோம் நட்சத்திரங்களுக்கு மட்டுமே நாங்கள் சில கோயிலுக்குப் போய் அந்த அர்ச்சனை செய்வோம் ஃபேமிலியோடு அந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து அந்த கலாச்சாரத்தை தொடர்ந்து வாரவாரம் அதை பயன்படுத்தி வர்றதுனால் அதனால எங்களுக்கு வாரம் மாதம் என்ற ஒரு கணக்கு தொடர்ந்து பார்த்துட்டுத்தான் இருக்கிறோம் அந்த கோயில்களுக்கு மாதமாதம் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி என்று தொடர்ச்சியாக அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பார்த்து கோயிலை வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிகிட்டுத்தான் இருக்கிறோம்